பொழுதுப்போக்கா விஷயன்னா டிவி அதிகமாக பார்ப்போம் ஏன்னா நாடகம் அதிகமாக பார்ப்போம் அப்பறம் குட்டை வேலைக்கு போகிறோம் அங்கே போனால் குட்டை வேலை செய்வோம் செஞ்சுட்டு அங்கனகுன்னு உக்கார்ந்து எதோ ஒன்று ரெண்டு பேசுவோம் பேசிவிட்டு மறுபடி சாய்ந்தரம் வயலுக்கு வந்தோமுன்னா வீட்டுக்கு சாய்ந்தரம் வருவோம்ன்னா வந்து ஆடு இருக்குது ஆடு மேய்க்கறதுக்கு போவோம் அப்பறம் அது ஒரு கொஞ்சம் நேரம் போய் மேய்ச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிற இது நல்லா இன்ட்ரஸா எதோ ஒன்று கதை பேசிட்டுருப்போம் அப்பறம் இதே மாதிரி மறுபடியும் வெள்ளிக்கெழமையான கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போகிறது ஒரு இன்ட்ரஸ்ட்டு அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா கோயில்களுக்கு சேரின்னு போவோம் போனோம்னா அங்கேயெல்லாம் தண்ணியில் விளையாடறது ஒரு இன்ட்ரஸ்ட் இந்த திருச்செந்தூர் கோவிலெல்லாம் போனால் தண்ணியில் விளையாடுவோம் ஆளுகள் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து அதில் குளிச்சுட்டு வருவோம் அது ஒரு இன்ட்ரஸ்ஸா இருக்கும் எங்களுக்கு அது பொழுதுப்போக்குதான் வீட்டில் மற்றப்படி வீட்டுலையும் இருந்தாலும் வீட்டில் சமையல் செய்வோம் மற்ற டைமுக்கெல்லாம் சமையல் செஞ்சுட்டு நாங்கள் மற்ற டைமுக்கெல்லாம் நாடகம் பார்த்து பார்ப்போம் அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் வீட்டில் பொழுதுப்போக்கு எல்லோரும் சேர்ந்து நாடகம் தான் அதிகமாக பார்ப்போம் மற்ற டைம் நாடகம் தான் பார்க்கறது அதிகமாக நாடகம் பார்த்து முடிஞ்சோடனே இன்ட்ரஸ்ட்டாக ஆடு மேய்க்கிறதுக்கு போவோம் கோவிலுக்கு வெள்ளிக்கெழமையானா போவோம் கோவிலுக்கு போவோம்